அப்பா தம்பிகளா உங்களுக்கெல்லாம் விவசாயத்த பற்றி அம்மா ஒன்று சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன் அதை கொஞ்சம் கேட்டுக்கிறீங்களா நீங்கள் எவ்வளோ தான் படித்திருந்தாலும் விவசாயம்கிறது உங்கள் மனசில் இருக்கணும் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்பா நாங்கள்லாம் விவசாயத்துல அவ்வளோ கஷ்டப்படுறோம் நீங்கள் வந்து படிப்பு படிக்கிறீங்க இல்லங்கல்ல இருந்தாலும் உங்களுக்கு வெவசாயம் முக்கியங்கிறத நீங்கள் வந்து அதை ப தொவரைனா என்ன எள்ளுனால் என்ன கொள்ளுனால் என்ன எப்படி எதுலேருந்து எந்த பொருள் வருது எவ்வளோ கஷ்டப்பட்டா என்னென்ன பொருள் கிடைக்கிது பருத்தியில் எவ்வளோ கா எவ்வளோ நஷ்டம் எவ்வளோ லாபம் சோளத்தில் எவ்வளோ நஷ்டம் எவ்வளோ லாபம் அப்படிங்கிறது நீங்கள்லாம் கொஞ்சம் பெற்றவங்களோட அந்த ஓ ஒரு இதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் விவசாயம் முக்கியம் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்றாங்க நம்மளும் பின்னாடி வந்து விவசாயத்துல ஆர்வமாக நம்மளும் செய்யணும் அப்படிங்கிறது நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம வீட்டில் வந்து பத்து மரம் எட்டு மரம் எல்லாம் ஒரு தோட்டமாக போட்டு எல்லோரும் வீட்டில் வந்து செடிலாம் எல்லோரும் வளர்ப்பாங்க இப்போ ஒருத்தங்க ஒரு விருந்தாளியே வந்துட்டாங்கனால் சாப்பாடு வடித்து ஒரு சின்னதாக ஒரு சிம்பிளாக ஒரு கொழம்பு வெச்சு போய் ஓடி போய் வாழை இல அறுத்தாந்து சாப்பாடு போட்டு செய்வாங்க இப்போலாம் அதெல்லாம் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க அது அது மாதிரிலாம் யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க விருந்தாளிகளுக்கு அது மாதிரி யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம மாவட்டத்தில் வந்து பெரம்பூர் மாவட்டத்தில் நெல் நெல் எள்ளு இதுதான் இது நெல் இல்லை எள்ளு இது ஏ எள்ளு முத்து சோளம் பருத்தி இதுதான் விளையிது மானாவாரி பயிர் தான் விளையிது நம்ம வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து நெல் விளையிது இருந்தாலும் நம்ம வந்து அதை ஒரு பெருசாக வந்து நம்ம போற்றாத ஆ ஆந்திரா பொன்னி கர்நாடகா பொன்னி நம்ம வெளி மாநிலலேந்து தான் நம்ம வாங்கி சாப்பிடுறோம் நம்ம மாநிலத்தில் உள்ளது நம்ம என்ன வாங்கணும் நமக்கு அந்த விவசாயிங்களுக்குலாம் நம்ம மரியாதை கொடுக்குணும் அப்படிங்கிறது நம்ம யாருமே அதை தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம் மற்ற மாநிலத்துக்கு தான் மரியாதை தர்றமே ஒழிஞ்சி நம்ம மாநிலத்தில் உள்ளதை நமக்கு வந்து அதனுடைய அருமை பெருமை நம்ம தெரியமாட்டேங்கிறது நீங்கள் வந்து தான் அதை வந்து எல்லாம் எப்படி நீங்கள் படித்த பிள்ளைங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் அந்த பொருளைதான் தான் நம்ம பயன்படுத்தணும் சிறு தானியத்தெல்லாம் பயன்படுத்தணும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது அப்படிலாம் அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டில் வந்து மரம் வளர்க்கணும் மரம் செடி கொடி எல்லாமே வளர்க்கணும் ஒரு ஒரு தோட்டமாக போட்டு வீட்டில் வந்து ஒரு பசுமையாக இருக்கணும் இயற்கையான காற்று வாங்கணும் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் இன்ன இன்ன தருணத்தில் விவசாயம் எப்படி பண்ணணும் எந்த டைமில் ஆரம்பிக்கணும் ஆடி மாசத்தில் ஆரம்பிக்கணுமா ஆவணியில் ஆரம்பிக்கணுமா எந்த சமயத்தில் உரம் போடணும் எந்த சமயத்தில் மருந்து அடிக்கணும் பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்றாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் எவ்வளோ தான் படித்தாலும் உங்களுக்கு வந்து விவசாயத்துல ஒரு ஆர்வம் உங்களுக்காவே வேணும் நீங்கள் எப்படி தான் காலெக்டராக இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா விவசாயி நம்ம அதை வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் உங்கள் பிள்ளைங்க நாங்கள் சொல்லி தர்றத நீங்கள் அதை பயன்படுத்தி அதே மாதிரியே விவசாயத்தில் ஆர்வமாக இருக்கணும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் சொல்லணும் இது வந்து அப்படியே காலம் காலமாக வந்து சந்ததியினருக்கு நீங்களும் சொல்லிக் கொடுக்கணும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீங்களும் சொல்லணும் நீங்களும் ஆர்வமாக விவசாயம் பண்ணணும் உங்கள் நிலத்துல நீங்கள் உழுவுணும் நீங்கள் வந்து மேட்டான் காடாக நீங்கள் வந்து வயல்காடா நம்ம நெல் விதைக்கணுமா மேட்டான் காடா நம்ம பருத்தி போடணுமா சோளம் போடணுமா தருணத்தில் என்னென்ன செய்யணும் இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படினு இதே மாதிரியே எல்லோருமே படிப்பு படிப்புனு போனால் விவசாயம் அழிஞ்சிடும் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம வந்து வேறே மாநிலத்தில் வேறே வேறே மாநிலத்துக்கு தான் வந்து நம்ம கை நீட்டி நிற்கணும் அரிசி கொடுங்க பருப்பு கொடுங்க எங்களுக்கு எண்ணெய் கொடுங்க அப்படினு அங்கே தான் நம்ம கை நீட்டி நின்றுட்டு இருக்கணும் நம்மளுடைய விவசாயத்துல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இப்போ வாழை வெச்சால் அதுக்குள்ள பயன் என்ன தென்னை வெச்சால் அதுக்குள்ள பயன் என்ன மா வெச்சால் அதுக்குள்ள பயன் என்ன இன்ன இன்ன தருணத்தில் அதை பண்ணணும் இன்ன இன்ன தா தருணத்தில் நம்ம யாபாரம் பண்ணணும் மண்டிக்கு எடுத்துடு போகணும் மார்க்கெட்டுக்கு எடுத்துடு போகணும் அதை விலை ஆக்கணும் அதை காசு ஆக்கணும் அதை கொண்டுட்டு வந்து வீட்டில் வந்து நம்ம எப்படி சேமிப்பு பண்ணணும் அதெல்லாம் வந்து நம்ம பெத்தவங்களை பார்த்து நம்ம வந்து அதை வந்து பின்படுத்திக்கணும் நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கணும் நீங்கள் எப்படி தான் படித்திருந்தாலும் விவசாயத்துல உங்களுக்கு ஆர்வம் வேணும் வேணும் அது தான் வந்து நம்மளோடைய பண்பாடு நம்ம படிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்லை விவசாயம் மட்டுமே வாழ்க்கை இல்லை அதே மாதிரி படிக்காமல் இருந்தாலும் விவசாயிக்கி மரியாதை இல்லை எங்கே போனாலும் வந்து ஓ ஓ ஒரு வெளியில் போகிறோம் ஒருத்தொங்க ஒன்று பேசுகிறாங்க ஒரு ஃபார்ம் ஃபுல்அப் பண்ணணும் நமக்கு தெரியல மற்றவங்கள்ட்ட ஓடுறோம் அது மாதிரியும் இருக்கக்கூடாது விவசாயிங்க படிக்கணும் அதே மாதிரி படித்தவங்க விவசாயம் பார்க்கணும் விவசாயமும் முக்கியம் நமக்கு காடு இருக்குது கரை இருக்குது நம்மளும் அதை வந்து எப்படி விவசாயம் பண்ணணுங்கிறதை நம்ம அப்பா அம்மாகிட்ட கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு நம்மளும் அதே மாதிரியே செய்யணும் மற்றவங்களுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கணும் இது மாதிரி செய்யுங்க அப்படினு நம்மளும் கற்றுத் தரணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலனை எப்படி இப்போ மா வெச்சால் அது நமக்கு எவ்வளோ பயனை தருது அந்த மாவில் வந்து மாங்காவில் வந்து நம்ம மா நல்லா தண்ணி விட்டு மருந்து அடித்து மாங்காய் வந்ததும் அதை பறித்து அதை பழுக்க வெச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு போகிறோம் அதில் ஒரு வருமானம் இப்போ வந்து நம்ம இது வாழை வைக்கிறோம் வாழை வெச்சோம்னால் அதே மாதிரியே நம்ம மருந்தடித்து தண்ணி விட்டு அதுக்குள்ள எலை பூ காய் எல்லாமே சாப்பாட்டுக்கு சமையலுக்கு எல்லாமே பயன்படுது இப்போ தென்னை வெச்சோம்னால் அதே மாதிரியே விவசாயத்துல வந்து அந்த அந்த தென்னையில் வர இளநீர் அது வந்து இந்த இது மே மாத வெயிலுக்குலாம் வந்து அந்த இளநீர் குடித்தோம்னா உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது அது வந்து முப்பது நாற்பது ஐம்பது எல்லாமே அந்த அளவுக்கு வெலை விற்கிது விற்றாலும் நமக்கும் ஒரு பயனாக இருக்கும் அது மாதிரிலாம் வந்து இப்போ ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு பயன் கிடைக்கும் நமக்கு நிறைய பயன் கிடைக்கும் ஒவ்வொரு விதவிதமா அதாவது விவசாயத்துல எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம் நம்மளோட திறமைய பயன்படுத்தி எப்படி வேணாலும் என்ன வேணாலும் உருவாக்கலாம் உருவாக்குனால் எல்லாத்தையும் காசாகவும் ஆக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இது அந்த திறமைய ஏற்படுத்திக்கிட்டு படிப்பு தான் வாழ்க்கை அப்படினு நினைக்க கூடாது விவசாயம் மட்டும் தான் வாழ்க்கைனு நினைக்க கூடாது படிப்பு இல்லாமலும் விவசாயம் பண்ண முடியாது அதே மாதிரி நீங்கள் படித்துக்கிட்டே இருந்தாலும் விவசாயத்தை மறக்க கூடாது இதையும் பார்த்துக்குணும் அதையும் பார்த்துக்குணும் நீங்கள் இது மாதிரி கவனத்தில் இருந்தால் தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் அது மாதிரி சொல்லி தரலாம் இது மாதிரி பா விவசாயம் முக்கியம் எங்கள் அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்தாங்க இது எங்கள் அப்பாவோடய காடு இது எங்கள் அம்மாவோடய காடு எங்கள் அம்மா உருவாக்கினது எங்கள் அப்பா உருவாக்கினதுனு நீங்கள் உங்களோடைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம் அதே மாதிரியே நீங்களும் பின்பற்றலாம் எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்து பண்ணி நீங்கள் அது மாதிரி செய்ய செய்ய உங்களை இன்னும் நாலு பேர் பார்க்கும் போது இங்கே பார் அவ்வளோ படித்திருக்காங்க இருந்தாலும் விவசாயம் பண்றாங்க அப்படினு உங்களை நாலு பேர் பார்த்துட்டு இன்னோரு நாலு பேர் செய்ய ஆசை வரும் தா அவங்க இவ்வளோ படித்தவங்க விவசாயம் பண்ணும் போது நம்ம விவசாயம் பண்றதுக்கு என்ன அப்படினு இன்னோருத்தங்க பார்ப்பாங்க அவங்க அதே மாதிரியே விவசாயம் பண்ணுவாங்க அதே மாதிரியே எப்படி செய்யணும் என்ன தருணத்தில் எப்படி செய்யணும் ஆடி மாசத்தில் என்ன செய்யணும் ஆவணியில் என்ன செய்யணும் அப்படினு அதே மாதிரியே இந்த மழை பெய்கிறப்பலாம் எப்படி செய்யணும் என்ன ஏதுங்கிறதை அந்த விவசாயத்தோட நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு விவசாயம் ஒரு முக்கியம் அப்படினு தமிழ்நா அதாவது இந்த விவசாயம் எல்லாத்துக்கும் முக்கியம் படித்தவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு எல்லோருக்கும் முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து விவசாயத்த நீங்கள் கடைபிடிக்கணும் உங்களுடைய பேரெண்ட்ஸு காலங்காலமாக செஞ்சதை நீங்களும் செய்யணும் செய்யணும் அப்போ தான் எல்லோருக்கும் நல்லது நம்ம நாட்டில் இருக்கிறவங்க வேறே நா மற்ற மாநிலத்துக்கு நம்ம எதுவும் போக தேவையில்லை வர தேவையில்லை நம்ம நாடு வந்து நம்மளே எல்லாமே வேணுங்கிறது நம்மளே உருவாக்கிக்கலாம் வேணுங்கிறது அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் இது மாதிரிலாம் விவசாயத்துல நன்மைகள் இருக்குது விவசாயத்த விட்டுறாதீங்க அப்படினு நீங்களும் சொல்லலாம் இப்போ ஏரி குளம் இதெல்லாம் இல்லாமல் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு இது மாதிரிலாம் ஏரி வந்து அங்கே இருக்குது இதெல்லாம் நம்ம தூர் வாரணும் போகணும் அதெல்லாம் வந்து நம்ம தெரிவிச்சி இந்த ஏரி குளம் குட்டை இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மே மாசம் இதில் ஃப்ரீயாக இருக்கிற நாளையில் அதெல்லாம் வந்து நம்ம தூர் வாரிக்கிட்டு மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக ஆடு மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி நம்ம மக்க மக்களுக்கும் அது மாதிரி நம்ம ஒரு நன்மைகளை செஞ்சு தரலாம் ஆடு மாடு அதெல்லாம் பயன்படும் தண்ணி குடித்தா போனால் அதெல்லாம் நமக்கு ஒரு புண்ணியமாகவும் இருக்கும் அதெல்லாம் மாதிரி ஒரு அரசாங்கத்துக்கு தெரிவித்து அதெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் தண்ணீர் நீர் சேமித்து வெச்சு அங்கங்கே குளம் குட்டை இதெல்லாம் நீர் சேமித்து வெச்சால் விவசாயத்துக்கு சோளத்துக்கு பருத்திக்கு எல்லாத்துக்கும் மருந்து அடிக்க நமக்கும் பயன்படும் நம்மளும் போய் குளிக்கலாம் நம்மளும் வ வ வந்து பருத்திக்கு சோளத்துக்கு மருந்தடிக்க தண்ணீர் எல்லாம் மொண்டுக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கணும் இது மாதிரிலாம் இருக்குது அப்போ தேவைப்படும் அப்படிங்கிறத அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பா அங்கங்கே தண்ணி நிற்கிது அங்கே தண்ணி நிற்கிதுன்னு பார்த்துக்கிட்டு இங்கே தண்ணி இல்லை அங்கே தண்ணி இல்லைனு பார்த்துட்டு போகக் கூடாது இங்கே இருந்தால் இது நல்லது அங்கே இருந்தால் நல்லதுனு அது மாதிரி நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை விவசாயிங்களுக்கும் நீங்கள் செய்யலாம் ஒரு ஆடு மாடு தண்ணி குடிக்கும் நமக்கும் அது ஒரு நல்ல பயனாக இருக்கும் அது மாதிரிலாம் நீங்கள் வந்து மக்களுக்கு ஒரு உதவி செய்யலாம் உங்களால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்யலாம் சாப்பாடெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாத சாப்பிட்ணும் நம்மளும் சாப்பிட்ணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் நம்ம பண்ணு நம்ம மாவட்டத்தில் அரிசி இல்லை நம்ம மாவட்டத்தில் வந்து பருத்தி நெல் இது பருத்தி முத்து சோளம் இதுதான் நம்ம நம்ம மாவட்டத்தில் விளையிது நம்ம வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் போனால் தான் நம்ம அங்கே அங்கே உள்ளவங்களுக்கு மரியாதை கொடுக்காத ஆந்திரா பொன்னி கர்நாடகா பொன்னி இதை தான் நம்ம வெள்ளை பொன்னி இதை தான் வாங்கி சாப்பிட்றோம் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு நம்ம எங்கே அரிசி வாங்க போகிறோம் அதெல்லாம் வந்து சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணாது நம்மளும் சாப்பிட்ணும் எதோ நம்மளால ஓ எப்படி எந்த அளவுக்கு மக்களுக்கு உதவி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உதவி பண்ணுங்கள் விவசாயத்த மறந்துடாதீங்க எவ்வளோ படிப்பு படித்தாலும் விவசாயம் முக்கியம் நீங்களும் கற்றுக்குங்க உங்களுடைய சந்ததியினருக்கும் சொல்லிக் கொடுங்க அப்பா அம்மா பின்பற்றது அவங்க எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க நீங்கள் செஞ்சியும் உங்களோடைய பிள்ளைங்களுக்கும் நீங்கள் மறக்காமல் இதை சொல்லிக் கொடுக்கணும்